ஹலோ

ஏதாவது பூ வாங்குறீங்களா என்ன பூ இருக்கு என்ன பூ இருக்கு

ஆ ஆ மஞ்ச சாமாந்தி ஒரு அஞ்சு கிலோ வேணும் கொஞ்சம் வில பார்த்து சொல்லுங்கள் அஞ்சு கிலோ வேணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவ அதுக்கு நீங்கள் கஸ்டமர்லாம் கொஞ்ச பிடிச்சுத் சரி பார்த்து எதோ ஆ வே வேறு என்ன மல்லிகைப்பூ இருக்கா அது ஒரு அஞ்சு கிலோ அது என்ன வில கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள்

ம் சரிம்மா